இருபத்தொன்னு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து இருபத்தி சாரி பதிமூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது